எங்கள் தோட்டத்தில் வந்து நாங்கள் வழக்கத்துக்கு மா வழக்கத்துக்கு மாறான திராட்சை வளர்க்கணும்னு ஆசைப்பட்டு வளர்த்தோம் திராட்சை அது வளர்ந்துச்சி ஆனால் அந்த அளவுக்கு செழிப்பாக வளரலை எது பூமிக்குக் கொஞ்சம் வறண்ட பூமின்றனால் அந்த அளவுக்கு செழிப்பாக வளரலை ஆனால் ஓரளவு வந்துச்சு அதை தாண்டி வழக்கத்துக்கு மாறான நிறைய தனித்துவமான பூச்செடிகள் நம்ம ஊரில் விளைய அந்த அளவுக்கு விளையாத பூச்செடிகள் நிறைய செடிகள்லாம் வச்சோம் அது எல்லாமே அந்த அளவுக்கு வரலை ஆனால் ஓரளவுக்கு வந்துச்சு இது தானே தவிர மற்றபடி வச்சுருக்கிறது எல்லாமே நம்ம ஊரில் இருக்கிற ஒன்று தான் வழக்கத்துக்கு மாறாக தனித்துவமானது அப்படினா திராட்சை தான் வச்சுருந்தோம் அது வந்து அதுதான் அந்த அளவுக்கு வரலை ஓரளவு தான் வந்துச்சு எப்படி சொல்கிறது அந்த அளவுக்கு செழிப்பாக வரலை எதோ வச்சதுக்கு ஓகேவா வந்துச்சே தவிர செழிப்பாக வரலை நாங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு அது அந்த அளவுக்கு வரலை நம்ம மண்ணுக்கு அதை தாண்டி நிறைய செடிகள் வச்சோம் அதுவுமே அந்த அளவுக்கு வரலை பட் செடிகளை ஓரளவுக்கு வந்து பூச்செடிகள்லாம் கொஞ்சம் வந்துச்சு மற்றது எல்லாமே நம்ம ஊரில் நார்மலாக இருக்கிறது தான் நம்ம கரும்பு நிறைய இருக்குமில்ல நம்ம நார்மலாக வீட்டில் வளர்க்குறோம்ல அது தானே தவிர வழக்கத்துக்கு மாறான நாங்கள் இதுதான் ட்ரை பண்ணுனோம் ஆனால் அது அந்த அளவுக்கு வரலை அது தான்